ஆ ஹலோ ஓகே மேடம் ஓகே ஆ ஆமாம் ஆ ஆம் ஓகே ஆ பிள்ளைங்களா ஓகே எவ்வளோ எவ்வளோ கிலோன்னு கொடுக்குறீங்க ஆ ஓகே ம் ஓகே நல்லா இருக்குமா பூ எல்லாம் பெருசாக இருக்குங்களா நல்ல டெக்ரேஷன்னு வ வெட்டிங்க்கு எல்லாம் யூஸ் பண்ணுறமாரி ரொம்ப அழகாக இருக்கணும் பூவெல்லாம் ஓகே என்ன ஏ வேறு ஏதாவது பூவெல்லாம் வச்சுருக்கீங்களா வேறு ஏதாவது வெரைட்டி கனகாம்பரம் முல்லை

ஓகே அதெல்லாம் எந்த மாதிரி எந்த மாதிரி ரே ரேட்டுக்கு கொடுக்குறீங்க எவ்வளோ கடைங்களுக்கு நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க உங்களால் எப்படி கரெக்டான டைம்முக்கு கொடுக்க முடியுங்களா உங்களால் எனக்கு நீங்கள் சொல்லிவிட்டு அப்புறம் நீங்கள் நாளைக்கு கொடுக்க முடியாமல் போச்சுனா அது கஷ்டமாயிடும் இல்லையா நீங்கள் உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுது எத்தனை கடைங்களுக்கு கொடுக்குறீங்க இப்போ எனக்கு கொடுக்கணுன்ட்டு வில எப்படி சொல்லுவீங்க

ஓகே மார்க்கெட் பிரைஸை விட நீங்கள் எவ்வளோ கம்மி பண்ணி தருவீங்க இ இருபது ரூபா தான் கம்மி இருபது ரூபா தான் கம்மி பண்ணுவீங்களா நீங்கள் தோட்டம் ஓனாக தானே வச்சுருக்கீங்க இன்னும் கூட கம்மி பண்ணலாமே

அப்படிங்களா சரி ஓகே ஓகே ஆ ஓகே நீங்கள் நாளைக்கு கொடுத்து கொடுங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் வேணா ஆட்ரு கன்ஃபார்ம் பண்ணுறேன் உங்களுக்கு ஆ ஓகே ஓகே ஆ ஓகே ஓகே ஆ ஓகே மேடம் தேங்க் யூ